பள்ளிகளில் தொழிற்கல்வி என்பது கட்டாயமாக்க படவேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் கட்டாயமாக்கப்பட்டால் தான் கிராமப்புறங்களிலிருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்கள் ஏதேனும் ஒன்று கைத்தொழிலை கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வில் உளமாக வாழ சிறப்பாக அமையும் அதனால் தான் தச்சு பிளமிங் தையல் கோழி மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவை பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்களின் வாழ்வில் வசந்தமாக அமைய இது உறுதுணையாக இருக்கும் பள்ளிகளிலிலே தொழிற்கல்வி கற்பதன் மூலம் மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது இங்கு சிறு சிறு பயிற்சிகள் மூலம் அவர்கள் கைத்தொழில் கற்றுக்கொண்டு தொழிற் தொழிற்கல்வியில் மிகவும் சிறந்து விளங்க அவர்கள் மே மேஜர் ஆன உடன் ஏதேனும் ஒரு தொழிலை செய்து பிழைத்துக் கொள்வார்கள் இதனால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் அவர்களின் குடும்பங்கள் சிறப்பாக இருக்கும் என்பது ஆணித்தனமான உண்மை அதனால் பள்ளிகளில் தொழிற்கல்வி கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என்பது அனைவரின் எண்ணமாக உள்ளது இதை அனைத்து மாணவர்களும் ஏற்புடையதாக அமைந்துள்ளதால் பள்ளிகளில் தொழிற்கல்வி கட்டாயமாக்கப்படவேண்டும் என்பது நிதர்சன உண்மை